இப்போது நம்ம இந்த இன்றைய உலகில் வந்து தமிழ்மொழி பேசுறவங்கங்களை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க ஆனால் தாய்மொழின்றது தமிழ்தான் ஆனால் இந்த தமிழ் மீடியத்தில் படித்தவங்க சரி இப்போ தான் அதாவது ஒரு பாடமாக வைச்சிருக்காங்க மொழியாக இருந்தது போய் இப்போ அது ஒரு பாடமாக வெச்சி எல்லோரும் இதை படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழியில் கொண்டு வந்திருக்காங்க நார்மலாக பேசுறதை விட்டு ஏதோ பாடம் அவ்ளவுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் தமிழ் பேசுறவங்களை தமிழ் பேசுகிறவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அங்கே வந்து தமிழ்மொழி அதாவது பேசுபவர்களும் சரி தமிழ் மீடியம் படித்தது சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது இங்கிலீஷ் தெரியுமான்னு கேக்கிறாங்க தமிழ்மொழி தாய்மொழி தெரியாம விட்டுவிட்டு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேக்கிறாங்க ஒரு சில இடத்துல வேலையே கிடைக்கிறதில்ல தமிழ் மீடியத்தில் படித்து போகிறவங்க எத்தனையோ பேருக்கு வேலைகள் இல்லாமல் வீட்லேயே இருக்காங்க அப்படி வேலை கிடைச்சாலும் இங்கே சிறு சிறு கம்பெனிகளில் தான் ஒரு சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிதே தவிர தமிழ் பேசுறோவங்கள ஒரு அருவருப்பாகவுந்தான் பார்க்குறாங்க இதான் நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது யாருன்னா இங்கிலீஷ் பேசுறது தமிழ் பேசுறதை ஒருமாதிரி பார்க்குறதும் இவங்களுக்கு இங்கிலீஷ் சரியாக வராது இவங்களுக்கு தமிழ் மட்டுந்தான் வரும் ஆனால் தாய்மொழி என்பது தமிழ் அந்த தாய்மொழி சந்திக்கும் சவால்கள் நிறைய இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி அங்கே ஸ்கூலுக்கு போனாலும் சரி நிறையா இடத்துல ஒரு என்ன ஒரு இப்போ எல்லாமே இங்கிலீஷே பயன்படுத்துகிறாங்க சின்ன ஒரு சாதாரண விசயம்னா இங்கிலீஷில் பேசுகிறாங்க பட் தாய்மொழி தமிழுன்றது சந்திக்க சவால்கள் நிறையவே இருக்குது அம்மான்றது மம்மி நிறையவே நிறையவே மாத்திவிட்டாங்க தமிழ்மொழின்றதை இந்த இன்றைய உலகில் தமிழ்மொழி பேசுறவுங்கள பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது இவங்க சுத்த ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு தமிழ் தவிர எதுவும் தெரியாது அந்த தமிழே ஒரு விதமான ஒரு அவமானமாக தான் நினைக்கிறாங்க ஆனால் தாய்மொழி தமிழ்ன்றது உயிருக்கும் மேலானது அப்படி என்று பாரதியாரும் சொல்லியிருக்காரு ஆனால் யாரும் அதை இந்த காலகட்டத்தில் பின்பற்றுவதில்ல சவால் நிறைய ஹாஸ்பிட்டல் காலேஜி ஸ்கூல்ஸு நிறையா எடத்துலயுமே ஒரு அந்த இங்கிலீஷ்லேயும் பட் இந்த ஃபார்முலா கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த இங்கிலீஷ் வார்த்தையுந்தான் இருக்குது தமிழ் ஏதோ ஒரு மீதி இது தாலுகா ஆஃபீஸ் மீதி கவர்மெண்ட்டே இதில் மட்டுந்தான் அந்த தமிழ் அச்சடிக்கப்பட்டு தமிழ் ஃபில் பண்றதை தவிர மீதி எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தமிழை வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்க ஆனால் முழுமையாக தமிழை எடுத்துட்டு வர்றோம்ன்றது ஒரு இதுதான் ஆனால் சவால்கள் சந்திக்க வேண்டிய நிலமை நிறைய இருக்குது தமிழ்மொழி பேசுகிறவங்க சந்திக்க சவால்கள் நிறையவே இருக்குது